தோட்டம் பெரும்பாலும் மானாவாரி அதாவது தண்ணி இல்லாம எல்லா சிரமப்படும் போது தான் சரி இந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டலாமானு யோசனை பண்ணி கிணறு வெட்ட ஆரம்பித்தோம் கிணறு வெட்டி அதை வந்து பல ஆட்கள கொடுத்து எல்லா மண்ணை வெட்டி கிணத்த அமைச்சி அதை கிட்டத்தட்ட இருபது முப்பது அடி ஆழம் தான் கிணறே அதை அமைச்ச பிற்பாடு தான் அதுக்கு வந்து ஏத்தல் வெச்சு ஏத்தல் மூலிமா தான் தண்ணி எறைப்போம் தண்ணி எறைச்சு தான் பயிர் கொண்டுட்டு வந்தோம் இந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாம் சமாளித்து கொண்டுட்டு வந்து மொ முதல்ல அந்த மாதிரிலாம் பல செஞ்சோம் இப்போ தான் இலவசம் மின்சாரம் எல்லாம் கொண்டுட்டு வந்துவிட்டோம் எல்லா இப்போ எல்லா இப்போ தோட்டப் பயிர் எல்லாம் நாங்களே செஞ்சிடுவோம் எங்களுக்கு வேணுங்கிற காய்கறி பூரா எங்கள் தோட்டத்தில் இருந்தே நாங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் போட்டுக்குவோம் வெளியில் பெரும்பாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் மற்றபடி பெருசாக இந்த மிளகாய் வெங்காயம் எல்லாமே நாங்கள் எங்கள் தோட்டத்திலேயே செஞ்சுக்குவோம் நாங்கள் மற்றபடி பெருசாக எ எங்கேயும் வெளியே வாங்க மாட்டோம் தோட்டம் போடணுங்கற ஆர்வமே அந்த காய்கறி காய்கறிக்காக தான் தோட்டமே வைச்சோம் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நெல் வாழை இந்த மாதிரி பலவகை பயிர் நாங்கள் வெச்சு எங்களுக்கு தேவையானது மட்டும் தான் வெளியே யாருக்கும் விக்கிறது இல்லை எங்கள் செலவுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு பேசாமல் ஆ ஆடு மாட்டுக்கு தீவனம் இது பச்சை தீவனம் பெரும்பாலும் மாட்டுக்கெல்லாம் பச்சை தீவனம் கொடுத்தா தான் பால் அதிகமாக இருக்கும் அதனால பசும்புல்லுலாம் நிறையா வெச்சிருக்குகிறோம் சோளம் இது மாதிரி எல்லாம் வெச்சு இது மாதிரி பசுந்தீவனத்தை கொடுத்து பால் உற்பத்தி பண்ணி எங்களுடைய வருவாய் பெருக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த தோட்டம் அமைக்கிணுங்கிற ஆர்வமே காய்கறினாலேயும் தான் எங்களுக்கு வேணுங்கிற தேவையை நாம்மளே பூர்த்தி செஞ்சிக்கணுங்கற ஒரே ஒரு எண்ணத்துக்காகத் தான் நான் கிணத்த வெட்டி தோட்டமே அமைச்சோம் அவங்க அவங்க அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க அவங்க காட்டுலியே எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுனு என்னுடைய கருத்து அதனால் தான் நாங்களே அது மாதிரி செஞ்சு எங்கள் எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் சுத்தமான நல்ல மருந்து அடிக்காம எல்லாம் கொண்டுட்டு வந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சு நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறோம் இதான் ஆர்வம் எங்களுக்கு வர்ற காரணம்